டெக்னாலஜி வந்து ரொம்ப அதிகமாக வந்து பயன்பாடோட தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஏன்னால் நான் வங்கி எல்ல வந்து நம்ம நேராக போய் நின்று அதை வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ட்ரான்செக்சன்ஸோ ஏதோ ஒன்று நம்ம செய்கிறது மூலிமா ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருந்துருக்கு ஆனால் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் வந்து ரொம்பவே எளிதாக தான் ஆகிருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து ம மனிததலையீடு இல்லாததுனால் குழப்பமே இல்லை ஏன்னால் மனித தலையீடு இருக்கிறப்ப கூட சில குழப்பங்கள் இருந்துருக்குது டெக்னாலஜி மூலிமா இது மிகவும் எளிதாகிருக்கு ரொம்பவே ஈஸியாக எளிதாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய யுபிஐ ட்ரான்சேக்சன்ஸோ இல்லை மொபைலில் நம்ம யூஸ் பண்ண கூடிய ஆப்ஸு இந்த மாதிரி இருக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து ட்ரான்சேக்சன்ஸில் இருந்து ஒரு லோனில் இருந்து எல்லா விஷயமுமே ரொம்பவும் எளிதாக தான் ஆகிருக்குது அது மட்டும் கிடையாது இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறது மூலிமா நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து வேணுனாலும் எந்த எடத்துக்கு வேணுனாலும் ஒரு வங்கிக்கான பணத்தை செலுத்திக்கவும் முடிஞ்சிருக்குது பணத்தை வந்து மாற்றிக்கவும் முடிஞ்சிருக்குது அதனால வங்கி செயல்பாட்டில் வந்து எனக்கு தெரிந்த அளவில் எந்த ஒரு வகையான ஒரு குழப்பமோ இல்லை வந்து ஒரு கஷ்டமோ இதுவரையும் வந்தது இல்லை மேலும் மேலுமே ரொம்ப வந்து அது வந்து ஒரு எளிதான ஒரு காரியமாக தான் இன்றைக்கு வந்து டெக்னாலஜி வந்து பயன்பட்டுட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனிதத் தலையீடுல வந்து இல்லாததால் குழப்பம் இப் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தான் இன்றைக்கு காலக்கட்டடத்தில் நம்ம வந்து நிறையவே படித்து இருக்கோம் நம்ம இது பண்ணி இருக்கோம் ஏன் படிப்பறிவு இல்லாதவங்க கூட இன்றைக்கு வந்து செயல்பாடு அதாவது டெக்னாலஜிக்கல்ஸ் செயல்பாடு வந்து நிறையாவே வந்துடுச்சு அதுவும் மேலும் மேலுமே அவங்க பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கு ஒரு கரும்பு கடையில் இருந்து ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை வரையுமே வந்து யுபிஐ ட்ரான்சேக்சன்ஸ்லேருந்து மொபைல் அப்ளிகேஷனில் இருந்து எல்லாவாவுமே அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்குது ஸோ அதனால எளிதாக தான் இது இருக்குதுனு நான் நினக்கிறேன்